திறமைகள்ன்னு பார்த்திங்கன்னா நான் என்ன வளர்த்துக்கிட்டன்னா நான் படிச்சு முடிச்சிவிட்டு வீட்டில் இருக்கும் போது நான் உள்ளன் த்ரெட்டை வச்சிட்டு நிறைய கிராப்ட்டெல்லாம் பண்ணுவேன் மேட்டு ஏதாவது பேஸ்கட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பன் டைம் பாஸ்க்காக இதை கற்றுக்க ஆரமிச்சது தான் அது மாதிரி நிறைய பண்ணி எங்கள் வீட்டில்லெல்லாம் எல்லாத்துலையுமே வக்கிவேன் ஸ்டூல் இருந்துச்சின்னா ஸ்டூலில் அந்த மேட் போட்றது டீவிக்கு மேலே மேட்டை பின்னி போட்றது அது மாதிரிலாம் பண்ணுவேன் அப்புறோம் பொம்மை அது மாதிரி ஒரு ஃபிரேமில் செஞ்சு வீட்டில் டெக்ரேஷன்க்காக ஒட்டி வச்சுருப்பன் அது மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கன் அதுக்கு அப்புறோம் அதை செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போய்டுச்சி அப்புறோம் எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு எதாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு டைலரிங் ஸ்டார்ட் பண்ணேன் டெய்லரிங் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்ட்ரிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறோம் அதோட நிக்காமல் அந்த டைமில் ஆரி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியாக போய்கிட்டு இருந்துச்சு அதனால் அப்புறோம் ஆரி கற்றுக்கிட்டன் ஆரி கற்றுக்கிட்டு அதை ஒரு பிஸ்னஸ்சாக ஸ்டார்ட் பண்ணி நல்ல படியாக ரன் பண்ணி போயிட்ருந்துச்சு அதுலையுமே என்னென்ன புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்மளோட இந்நோவேஷன்ஸ் எல்லாத்தையும் அதில் காமிச்சு ஏன் அதில் என்ன மாதிரி முன்னேறலாம் அப்படின்னுலாம் நிறைய யோசிச்சேன் டெய்லரிங்கில் தைக்க வரவங்களுக்கு ஜஸ்ட்டு சும்மா அந்த நாட்லலாம் ஆரி போட்டு கொடுக்குறது அது மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறோம் போக போக அவங்க அவங்களுக்கு ஆரி தெரியுமா அப்படினா எனக்கு இந்த டிசைன் போட்டு கொடுங்க இந்த டிசைன் போட்டு கொடுங்க அப்படினு அவங்களாவே வந்து ஆரமிச்சிட்டாங்க ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு ஆரி தெரியுன்றது அவங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஃப்ரீயாகவே என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே சும்மா சின்ன சின்ன ஒர்க்லாம் ஆரியில பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஏன் அவங்களுக்கு தெரிய ஆரமிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்னென்ன டிசைன் வேணுமோ அதெல்லாம் எனக்கு காமிச்சு எனக்கு இது மாதிரி போட்டு கொடுக்குறீங்ளா அப்படினுலாம் கேட்டாங்க அப்படியே என்னோட பிஸ்னஸ்ச கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணி கொண்டு போய்ட்டேன் இது தான் என்னோட திறமையை நான் வளர்த்துட்டுக்குறதுக்கு இந்தந்த மாதிரியான கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு நான் என்னோட திறமையை வளர்த்துட்ருக்கன்